நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வடக்கால் கருவல்வாடிப்புதூரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஹச் இருக்கும் தெற்காலயே ஒரு ஜிஹச் இருக்கும் அது வந்து கள்ளிப்பட்டி இப்போ இந்த கருவல்வாடிப்புதூர்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரசவம் பார்க்கறது குழந்தைகளுக்கு இதெல்லாமே செக் பண்ணுவாங்கள் தெற்கால இருக்கிறது பார்த்திங்கன்னா ம மற்ற நோய்க்கெலாம் பார்க்குறாங்க இப்போ பாம்பு கடி இப்போ எமர்ஜென்சி ஆக்சிரன்ட்டு இதெல்லாம் நடக்குது ரொம்ப காப்பாற்றமுடியாத போகும்போது கவுந்தபாடிக்கு கொண்டு போவாங்கள் அதேமாதிரி இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா ச எல்லா சுகாதார நிலையத்திலயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லா இருந்துச்சு பக்கம் நிற்கிற காலேஜு ஸ்கூலு இங்கேயும் கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னால் பார்த்துகோங்களேன்